மக்கள் ஆட்சி மக்கள் ஆட்சின்றாங்க மக்கள் ஆட்சின்னும் போது மன்னர் ஆட்சிப்படியே மக்கள் ஆட்சி மேல் தான்னு நினச்சேன் ஆனால் கடைசியில் மன்னர் ஆட்சியே இருந்தாலும் போலுக்குறது இப்போ நம்ம அண்ணன் ஸ்டாலின் இருக்கிறாரு அவர் வீடு வழங்கும் திட்டங்கள் ஏன் நம்ம பாரத பிரதமர் திரு மோடிஜி அவர் இப்போது அண்ணாமலை நடைப்பயணம் வந்தார் இங்கே அவர் கையிலேயும் மனுவை கொடுத்தேன் நான் ஐயா எனக்கு வீடு வாசல் இல்லை

வீடு கட்டி கொடுங்கன்னு அவர் மனுவை வாங்கினாரு டெல்லிக்கு அனுப்பினாரா இல்லை டெல்லி சட்டசபைக்கு அனுப்பினாரா இல்லை என்னென்னு ஒன்றும் புரிஞ்சிக்க முடியல ஆனால் நிறைவான அரசாங்கம் மக்களுக்கு நிறைய செஞ்சின்னு இருக்குது நான் இல்லைன்னு சொல்லுலை முறைப்படி ஏழைங்களுக்கு போய் சேரலை இதுதான்னு ஒரு கொறை அரசாங்கத்தை நம்ம குறை சொல்லி வாழ முடியாது நான் ஒன்றும் அம்பானி கிடையாது முகேஷ் அம்பானி கிடையாது ரியலு ரிலைன்ஸு அதிபதியும் கிடையாது வீடு வாசல் இல்லாத ஒரு ஏழை மக்களுக்குக் கருணை காட்டி கண்டிப்பாக செய்யுங்க இப்படி இருக்கும்போது தான் அரசி அரசுனுடைய ஆட்சி நல்லா இருக்கும் மக்கள் மதித்து அழகழகாக நல்லத் திட்டங்களுக்கு செய்வாங்க இப்போ தமிழ்நாட்டில் இப்போ நிற்க போகிறாரு எம்பிக்கு எம்பி எலெக்ஷன் நடக்கபோகுது இப்போ மோடிஜி தமிழ்நாட்டுக்கு வந்தார் போனாருன்னாங்க இப்போ அவரு நிற்கிற வேட்பாளர்கள் யாராரு எவரு என்னன்னு கூட தெரியாது ஆனால் இந்தியா ஆளனமுன்னாக்க மக்கள் ஆளட்டும் மக்கள் ஆளட்டும் மக்கள் வந்து ஓட்டு போட்டும் நான் அதைப் பற்றி நான் கருத்து தெரிவிக்க விரும்பல ஆனால் என் தமிழ்நாட்டை ஆள்கிற எங்கள் ஸ்டாலின் ஐயா எடப்பாடியார் இவங்கள்லாம் வந்து நல்ல ஒரு திறமையான ஆட்சியாளர்கள் தான் திறமை அவங்களுக்கு நிறைய இருக்குது பாம்பின் கால் பாம்பு அறியும் ஸ்டாலின் ஐயாவின் உடைய திறமையும் டாக்டர் ராம்தாஸ் ஐயா திறமை வைகோ திறமை எல்லோரும் அரசியல்வாதிங்கள்லாம் திறமையானவங்க தான் பத்து ரூபாய் சம்பாதிக்காத தெரியாத பாவிங்க எங்களை அவங்க சம்பாதிச்சின்னு போகிறாங்க நாங்கள் என்ன பண்ண முடியும் எங்களுக்கு எங்கெங்க வீடு திட்டத்தை எங்களுக்கு வழங்கறாங்க சுகாதார கேடு சுப்பிரமணிய சாமிக்கின்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது மா சுப்பிரமணி கொரோனா காலத்தில் எங்களை தூக்கி கை கொடுத்து தூக்கி விட்டாரு முகக்கவசம் கூட எங்களுக்கு கொடுக்கல சேத்துப்பட்டில் கேட்டால் சுகாதார ஆரம்பத்தில் சு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கேட்டால் என்னான்றாங்க மா சுப்பிரமணி எங்களுக்கு என்ன கொடுத்தாருன்னு கேட்கறேன் கேன பையனாடா நான் டேய் அப்படின்னு கேட்டேன் மதுரையில் வாழக்கூடியவன் மதுர மொழியில் பேசலையா சென்னை மொழியிலேயும் பேச வழி கிடையாது ஏன்னு கேட்டால் கொரோனாவாச்சே அந்த நேரம் மூக்கு அடைச்சிக்குமே மூக்கை பிடிச்சிக்கின்னு அப்படிலாம் நாங்கள் சிறப்பு உரையாட் ஆ ஆக அரசியல் வீடுகள் திட்டங்கள் என்பதெல்லாம் நடைமுறைக்கும் அழகான பேச்சுக்கும் தான் இது கிடைக்காது என்ன பண்ணலாம் கொஞ்சம் காலம் பொறு மோடி செத்தாருன்னாக்க அடுத்து ராகுல் காந்தி வந்தாருன்னாக்க இல்லை பிரியங்கா காந்தி வந்தாங்கள்னாக்க நம்ம வீட்டுக்கே கூப்பிட்டுன்னு வந்து எங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துரு போங்கன்னு சொல்லிடுறேன்